தமிழ்மொழியில் வந்து எ எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்மொழிக்கு என்றைக்குமே இருக்குது ஏன் அப்படின்னா தமிழ்மொழி ஒரு கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய ஒரு மூத்த மொழி இந்த உலகத்தில் மண்ணு மலை ஆறு கடல் இது எல்லாம் மரம் செடி கொடி இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே மனித இனம் தோன்றின உடனே முதல் தோன்றிய ஒரு மொழி அப்படின்னு சொன்னோம்னா அது தமிழ்மொழி தான் அப்படிங்கிற மாரி உலக அளவில் சிறப்பு வாய்ந்துருக்குது தமிழ்மொழியில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த லா சொல்லுவாங்கள் ழா வாழைப்பழம் அப்படின்றதுக்கு வாழைப்பழம் அது எல்லாத்துக்கும் வராது அந்த ழா வந்து சி சிறப்பான ஒரு சொல் அப்படின்னு சொல்லுவாங்கள் அது போல் இந்த றா பெரிய றா இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் இருக்கும் நம்ம தமிழ்மொழியிலேருந்து தான் பல சொற்கள் பல எழுத்துக்கள் மற்ற மொழிக்கு போயிருக்கு தமிழ்மொழி தான் தாய்மொழி அந்த தாய்மொழியிலேந்து வந்தது தான் அந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது இது போன்ற மொழிகளெலாம் நம்ம ஹுக்கு மாலுக்கு இதெல்லாம் தமிழ்மொழியை அடிப்படையாக வந்தது தான் நம்ம இந்தியாவுடைய மொழிக்குடும்பத்தை ஒரு மூணாக பிரிப்பாங்க குமாரிலப்பட்டர் மூணு வச்சாரு வடமொழி தென்மொழி நடு திராவிடமொழி அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மொழியை மூணாக பிரிச்சாரு அதில் நம்மளுக்கு தமிழ்மொழி தென்திராவிட மொழி வரும் தென்திராவிட மொழியிலிருந்து தான் அதில் இந்த நிறையா அந்த தெலுங்கு மலையாளம் இதெலாம் அதெலாம் பிரியுது அதில் தமிழ்மொழி ரொம்ப முக்கியமானதாக இருந்துருக்குது அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ்மொழியில் இந்த த்ரீ தமிழ்மொழியில் த்ரீ அப்படின்றது மூன்று சொல்லுது குறிக்கிது அந்த த்ரீன்ற வார்த்தை இங் ஆங்கிலத்துக்கு மாறினது தமிழ்மொழியில் தான் போணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ்மொழியில் வந்து கப்பல் கப்பலில் வேலை செய்கிறவங்க இந்தமாரி கப்பல் கட்டுற வேலை கப்பலோடைய மாலுமி கப்பலோடைய கேப்டன் அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா கப்பலை வந்து என்ன செய்வாங்கன்னா தமிழ் புக்கில் சங்ககால நூல்லே என்ன எழுதியிருக்காங்கன்னா நாவாய் அப்படின்னு போட்டுருக்காங்க நாவாய் ஸோ நாவாய் நிகாமன் இதுங்கெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இது அப்படியே தான் ஃபாலோவ் பண்ணி இங்கிலீஷில் வந்து நாவாய் அப்படின்றது தான் நேவி அப்படின்னு வந்து மாறிடுச்சு இதுபோல் தமிழ்மொழியில் பல எழுத்துக்கள் ஆங்கிலத்துக்கே உதவிருக்கு இங்கேருந்து வந்த நம்ம ஒரு பதினேழாம் பதினெட்டு பா நூற்றாண்டு வாக்கில் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்த பிரிட்டிஷ்காரன் நம்மள்ட்ட இருந்த தமிழ்மொழியையும் நம்மளுடைய சொற்கள் வளத்தையும் அவன் திருட ஆரம்பிச்சிட்டான் நம்மளுடைய வளங்களை மட்டும் சுரண்டிட்டு போகல ஆங்கிலேயர்கள் இங்கே ஆங்கிலேயர்கள் மட்டும் இல்லை ஆங்கிலேய இந்தியாவிலுடைய வளமையை கண்டு அங்கேருந்து வெளியே அங்கேருந்து வந்த ஐரோப்பிய நாடுகளில் முக்கியமானவங்களான டச்சு போர்ச்சுக்கீசியர்கள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க எல்லோருமே வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவிடைய செல்வ செழிப்பான வளங்களை மட்டும் திருடிட்டு போகல இந்தியாவிலிருந்த முக்கியமான அந்த மாதிரி சொற்கள் நூல்கள் அரிய பொ பொருட்கள் சிம்மாசனம் கோகினூர் வைரம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க அதில் முக்கியமாக இந்த சொற்களும் திருடிட்டு போயிருக்கு பாருங்க ஸோ பல நம்ம நாட்டோடைய தமிழ்மொழி மற் தமிழ்மொழியோடய சொற்கள் பல நாட்டில் இன்னமும் பயன்படுத்துகிறாங்க ஏன் பாகிஸ்தான் சைடில் கூட இன்னமும் நம்ம தமிழ்மொழியோடய பெயர்களில் உள்ள ஊர் நிறையா இருக்குது நிறையா நாட்டில் இந்த அமெரிக்காவில் கூட தமிழ் மொழியில் உருவான தமிழ்மொழி உள்ள சேர்ந்த ஊர் பேர்கள் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்லது இருக்குது ஆனால் இபபோ வழக்கத்திற்கு நம்ம மாறாக தமிழை யூஸ் பண்ணுறது மன்னிச்சுக்குங்க வருந்துகிறோம் இந்தமாரி இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ ஆங்கிலத்தில் நார்மலாகவே தமிழில் மன்னிச்சுக்கிறது அப்படின்ற வார்த்தையை யாருமே சொல்கிறதே இல்லை சாரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிகிட்டு போயிடுறது வருந்துகிறோம் அப்படின்லாம் ஒன்று கிடையாது அப்படியே ஓகே இட்ஸ் ஓகே நோ பிராப்ளம் சாரி டேக் கேர் அப்படிங்கிற மாரி எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போயிடறாங்க அதனால் தமிழ்மொழி கொஞ்சம் அழிவான பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்குது ஸோ இதை நம்ம வந்து தடுத்து நிறுத்துணும் தாய்மொழியை நம்ம பாதுகாக்கிறது வந்து நம்மளுடைய ஒவ்வொரு தாய்மொழி தமிழனுடைய கடமை அவங்கவுங்க அவங்க தாய்மொழியில் பாதுகாக்கிற மாதிரி நம்மளும் நம்ம தமிழ்மொழியை பாதுகாத்து கொண்டு போகணும் இதெல்லாம் விட தாய்மொழிக்கு ஒரு சிறப்பான ஒரு பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்மொழி வந்துட்டு இலக்கிய நூல்கள் இலக்கிய இலக்கண நூல்கள் எல்லாமே ரெண்டுமே அதிலே இலக்கிய இலக்கண நூல்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் திருக்குறளை உலகப்பொதுமறையாக எல்லா நாட்டு எல்லா மொழிக்காரங்களும் ஏற்றுக்குற அளவுக்கு எல்லா பல மொழியில் உலகத்திலே அதிகமான மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ள ஒரு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது திருக்குறள் தான் டெய்லி இங்கிலாந்துடைய மகாராணி எலிசபெத் வந்து அவுஙக எழுந்திரிச்சோன்னே அவங்க படிக்கிற முதல் நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பைபிள்க்கு அப்புறம் திருக்குறள் தான் அவங்களுடைய கண்பார்வையில் படுற மாதிரி தான் திருக்குறள் வச்சுருப்பாங்க அதுபோல் வந்து பார்த்தோம்னா உலகமே அழிஞ்சாலும் சில நூல்கள் அழியக்கூடாது சில முக்கியமான விஷயங்கள் அழியக்கூடாது பொருள்கள் அழியக்கூடாதுனு சொல்லிப்புகிட்டு க்ரம்பிளிங் மாளிகை அணுவே துளைக்க முடியாது அணுகுண்டே போட்டாலும் அழியக்கூடாதமே க்ரம்பிளிங் மாளிகையிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூல் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் தான் ஸோ அதனால் அந்தமாரி அதுக்கெல்லாம் க தாய்மொழியோடய ரொம்ப சிறப்பு வாய் தாய்மொழிக்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தாய்மொழி உலக ந அளவுக்கு நாடுக்கு கொண்டுட்டு போனது நம்ம திருக்குறள் தான் ஸோ அதனால் தாய்மொழி நம்ம தமிழனாக இருக்கிறதுல நம்ம பெருமைப்படணும் தாய்மொழியை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய தொண்டு செய்யாணும் புதிய புதிய மற்ற லேங்குவேஜில் இருக்கிற ஒரு நல்ல சொற்களெலாம் தமிழ்மொழிக்கு கொண்டுட்டு வரணும் தமிழ் மொழியில் இருக்கிற சில சொற்களெலாம் மற்ற மொழிகளுக்கும் கொண்டுட்டு போகணும் தமிழ்மொழியில் இருக்கிற பல நூல்களை நம்ம மொழிப்பெயர்த்து உலகமறிய செய்யணும் தமிழனுடைய பெருமை ந உலகமறிய செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாக வச்சுக்கணும் தேங்க் யூ நன்றி வணக்கம்